ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆமாமாம் சொல்லுங்கள் அப்படிங்களா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்களா ஓகே ஓகே ஓகே இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க ரெண்டு பேருங்களா ம்

அப்படிங்களா ஓகே பட் ஆனால் போகிற மாதிரின்னா வெயிட்டிங் சார்ஜ் போ இல்லை ஒன்றரை மணிக்கு போய்விட்டு வந்துடுவீங்களா இல்லை லேட் ஆகுமா ஒரு பத்து நிமிடம் பதி பாஞ்சு நிமிடம் ஆகுமா ஏன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வெயிட்டிங் சார்ஜஸ் போடுவோம் அப்படிங்களா அப்போ நாங்கள் வெயிட்டிங் சார்ஜஸ் போடுவோம் ஓகேங்களா இப்போது பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்களா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஓகேங்களா அதுக்கு வந்து ஒரு டூ டூ ஃபிஃப்டி ஆகும் இல்லை ப்ரோ நாங்கள் ரெகுலராக போகிறதுதான் நான் அதனால்தான் நீங்கள் கேட்டதுக்கு அது அந்த தான் சொன்னேன் சரி பார்த்துக்கலாம் அந்த இது வேறு இப்போ ரிலேட்டிவ் வேறு போகணுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கேற்ற மாரி நான் பார்த்துக்குறேன் இல்லை நான் ஆக்சுவல் ப்ரைஸ் சொல்லிடுறேன் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டு இதுக்கு போகிறதுக்கு டூ ஃபிஃப்ட்டி பக்கத்தில் இங்கே பக்கத்தில் வேறு எங்கே அங்கேருந்து ரொ ரொம்ப தூரம் போகணுமா கோயில்லேருந்து இல்லை பக்கத்துலேயேவா அப்படி அப்படிங்களா அப்படிங்களா இது வந்து டூ ஃபிஃப்டி அங்கே ஒரு

சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு மட்டும் டூ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் அங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறோம் அதை அதை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரைஸ் வாங்கிக்கிறோம் சரிங்களா ஏன்னால் இங்கே பக்கத்தில் எங்கே என்னென்னு தெரியாது நமக்கு ஆமாம் வெயிட்டிங் சார்ஜஸ் கம்மியாக இருக்கும் கண் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் இருக்காது நீங்கள் டூ ஃபிஃப்டி இது வச்சுக்கோங்க அங்கே பக்கத்தில் போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி வந்து அங்கே நீங்கள் போ பக்கத்தில்ன்னு சொன்னீங்கல்லையா பக்கத்தில் போகிறதுக்கு ப்ளஸ் வெயிட்டிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் வெயிட்டிங் சார்ஜஸ் வரும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே வரும் மேக்சிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே வரும் யார் நேம் நேம் இல்லை இல்லை இல்லல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வேணால் வீடு இது வரட்டுமா இது பஸ் ஸ்டாண்ட் வந்துரட்டுமா ஃபிரீயாக தான் ஃபிரீயாக தான் இருக்கேன்

அப்படிங்களா அப்படிங்களா சரி ஓகே இப்போ எனக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எனக்கு இப்போ சவாரி இருக்குது நான் அப்படியே விட்டுவிட்டு வேணால் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன் அது டைம் கரெக்டாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நான் வரதுக்கும் நீங்கள் வரதுக்கும் நான் வரதுக்கும் டைம் கரெக்டாகிடும் நான் அங்கே ஓ நான் அங்கே அங்கே வந்து கூட நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் ம் சரி அதுதான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே ஆகும் நீங்கள் டூ இந்த இது டூ ஃபிஃப்டி ஐம்பது ரூபா வெயிட்டிங் சார்ஜஸு பார்க் ப்ளஸ் அங்கே நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றத பொறுத்து அங்கே அமௌண்ட்டு மேக்சிமம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வரும் இல்லல்லை நான் அதை நான் பார்த்து கூட்டி போய்க்கிறேன் அதை ஓகே ஓ ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் பார்த்துக்குறேன் அது நான் ரெகுலராக போகிற பிளேஸ் தான் நான் வந்து அதுக்கேற்ற மாரி நான் ஷாட் ரூட் இல்லை அது வந்து ஒரே ரூட்டு தான் இருக்குது அங்கே வந்து அந்தளவு டிராஃபிக்கெலாம் ஒன்றும் இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட்டி போய்க்கிறேன் வாங்க பார்த்து போய்க்கலாம் ஓகே ப்ரோ வந்துவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அங்கே வந்துடுறேன் ஓகேங்களா ஓகே ஓகே ப்ரோ தேங்க் யூ ம்